இப்போ பார்த்திங்கன்னா பிறந்த கொழந்தை வந்து என்னென்ன சடங்குன்னா அங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கிறிஸ்துவ குடும்பம் இந்த கிறிஸ்துவ குடும்பத்தில் வந்து பிறந்தோனே குழந்தைக்கி வந்து முக்கியமாக நாங்கள் வந்து பண்ணுறது வந்து ஒரு சடங்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஞானப்பெற்றோர் பேர் வைக்கும்போது ஞானப்பெற்றோருன்னு சொல்வோம் ஞானப்பெற் ஞானத்தாய் ஞானத்தகப்பன்னு சொல்வோம் இது எதுக்குன்னா எங்கள் சடங்கில் அப்படி இருக்குது கிறிஸ்துவ முறைப்படி பிறந்த கொழந்தைலருந்து அவங்களுக்கு கல்யாணம் திருமணம் வர ஞானப்பெற்றோர் வந்து கடைசி வரைக்கும் வருவாங்க ரொம்ப முக்கியமான சடங்குன்னா இது ஒன்றுதான் இந்த ஞானப்பெற்றோருன்னு சொல்கிறோம் இல்லையா இது ஒன்றுதான் இது வந்து நாங்கள் பேர் வைக்கம்போது நாங்கள் கண்டிப்பாக அவங்க பக்கத்துலேயே இருப்பாங்க திருமணம் வரைக்கும் இங்கே இருப்பாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா மொட்டை அடித்தலுன்னு சொல்வோம் மொட்டை அடித்து இப்போ காது குத்தணும்பாங்க மொத்தம் மூணு மொட்டை அடிப்பாங்க அதில் ஒரு மொட்டை வந்து வேளாங்கண்ணிக்கு கூட்டுன்னுப்போய் கொழந்தைக்கு வந்து மொட்டை அடிச்சுட்டு மீதி ரெண்டு மொட்டை வந்து அப்படிதான் பிறந்த கொழந்தைலருந்து அந்த நாலு மாசத்துக்கப்புறம் பேர் வைப்பாங்க அந்த பேர் வைக்கும்போது அந்த ஞானப்பெற்றோர் அதுமாதிரி சடங்கு வந்து நாங்கள் நடத்துவோம்